எனக்கு பிடித்த சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கொழம்பு நல்லா செய்வேன் அதனோடைய செய்முறை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து கால் கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா நல்லா தொலுச்சிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கணும் பட்டை மிளகாய் மல்லி சீரகம் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெங்காயத்தையும் வணக்கணும் எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கணும் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் அரைச்சு அதுக்கப்புறம் தேங்காயை தனியாக அரைச்சுக்கணும் அதுக்கப்புறம் மட்டன் வந்து சுத்தம் பண்ணி வடை சட்டியில போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் மட்டனையும் போட்டு கொ அரைத்த மிளகாய சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொழம்பு வெக்கணும் கொழம்பு வைச்சதுக்கப்பறோம் வெள்ளை சாப்பாடும் வைச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறணும்